காரு டேக்ஸி காராக நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகணும் வாடகை வேணும் குடும்பத்தோட ஒரு ஆறு பேர் போகணும் அதுக்கு எவ்வளவோ ஆகும் நாங்கள் காரு வாடகையை கட்டிவிட்றோம் மு பார்த்து அனுப்புங்கள்